நித்திஷ்ஷோட பேரண்ட்டா நான் ஸ்கூல் பிரின்ஸ்பல் பேசுகிறேன்ப்பா உங்கள் பையன் ரொம்ப ஓ ஓபிடியன்ட்டாகவே இருக்க மாட்டிங்கிறான் ஸ்கூலில் ரொம்ப நாட்டியாக இருக்கான் அகாடமி வைஸ்லையே வந்து நல்லாவே படிக்கவே மாட்டிங்கிறான் நீங்கள் வீட்டில் கவனிக்கிறீங்களா என்ன

அவன் சொல்லுறானா நீங்கள் சும்மா கேட்டுட்ருப்பீங்களாம்மா மார்க் லிஸ்ட்லாம் வாங்கி செக்லாம் பண்ண மாட்டிங்களா நீங்கள் கொஞ்சம் ஸ்டிரிக்டாக அவன்கிட்ட சொல்லுங்கம்மா இந்த மாரி ஒழுங்காக படிக்கணும் டீச்சர் சொல்லுறதுலாம் கேட்கணுன்னு சொல்லுங்கம்மா நாங்கள் ஃபோன்லாம் வந்து ஆஃப்லைன் அதான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கப்போ தாம்மா பண்ணுவோம் இப்போலாம் ஃபோன் சம்மந்தப்பட்டு எதுவுமே வர்றதே இல்லை அதால நீங்கள் ஃபோன்லாம் கொடுக்காதீங்க

அப்படியா டவுட்டுலாம் ஸ்கூல் டீச்சர்ஸ்கிட்ட கேட்டு க்ளியர் பண்ணிக்க சொல்லுங்கம்மா ஓகேம்மா நீங்களும் இப்போ டீச்சர்ஸ் மட்டும் எடுத்தால் பத்தாதும்மா நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணி படிக்க வைக்கணும் அவனை ம் ஓகேம்மா தேங்க் யூம்மா ம்